முன்னூற்றி எழுவத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்து ஒன்று ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு